நான் ட்ரான்லேஷன் பண்ணியிருக்கேன் எப்போது பண்ணியிருக்கேனா நான் வந்து கோவிலுக்கு போகிறப்ப டூரிஸ்ட்லாம் வந்துருந்தாங்க டூரிஸ்ட்லாம் வந்துருந்தப்ப அவங்க அவங்க பேசுகிற சில இது வந்து எனக்குத் தெரியல இங்கிலீஷில் பேசுகிறதுனால நான் வந்து கூகுளில் ட்ரான்லேஷன் பண்ணி நான் அதை அவங்கக்கிட்ட சொன்னேன் அதனால எனக்கு எந்த பிரச்சினையும் ஆகல அவங்க கேட்டதுக்கு நான் உடனே ரிப்லே பண்ணிட்டேன் அதனால் எனக்கு ஒன்றுமே அது தெரிஞ்சிக்கல ஆனால் அதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறப்ப அவங்க டக்குனு கேட்டப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் நான் கூகுளில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் அதனால் எனக்கு ஒரு ஆட்சேபனையுமே இல்லை அப்போ வந்து நான் தமிழ் விட்டுவிட்டு வேறு மொழியில் பயன்படுத்துனதாக அப்போ எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது கிடச்சுச்சி வேறு எதுவுமே இல்லை அப்போ அதனால் எனக்கு ஒரு பிரச்சினையுமே இல்லை நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன்